எனக்கு வால் நட்சத்திரம் வந்து ரொம்ப பிடிக்கும் நைட் ஆனால் போதும் போய் வானத்தை போய் பார்த்துட்டே இருப்பேன் நட்சத்திரத்தை நட்சத்திரம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வ விலங்குகள் மாதிரிலா இருக்கும் நாங்கள் அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு சந்தோசமாக இருப்போம் இந்த நட்சத்திரம் உன்னோட பேர் அந்த மாரிலாம் சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டே கதை பேசிகிட்டு இருப்போம் தினமும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்